எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு மில்லு இருக்கு சாரதா மில் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வந்து ரன் பண்ணிகிட்டு வராங்க அவங்க வந்து விளையாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கள் கோவில் ஃபங்க்ஷன்லல் ஃபங்க்ஷன் வைக்கும்போது விளையாட்டு போட்டி இது மாதிரிலாம் வச்சாங்கனா அதுக்கு வந்து பரிசுங்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறோம் ஸ்கூல்ல எல்லாம் ஆன்வல் டே எல்லாம் வைக்கும்போது போட்டி எல்லாம் வைப்போம் அந்த போட்டிங்களுக்கு எல்லாம் வந்து பரிசுங்கள் கொடுப்பாங்க கபடி மேட்ச்சு அப்புறோம் கிரிக்கெட் மேட்ச்சு இந்த மா அப்புறோம் கொக்கோ மேட்ச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி விளையாடம்போதுலாம் அவங்க அந்த விளையாட்டுல நல்லா ப்ராக்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுனவுங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி கொடுப்பாங்க கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க உன்னால் முடியும்டா நீ இன்னும் மேலே வருணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விளையாட்றவுங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து மாநி மாவட்ட லெவலில் ஆடணும் மாவட்ட லெவலில் ஆடி ஜெயிச்சிவிட்டு மாநில லெவலில் போய் ஆடணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந் இந்த பக்கத்தில் இருக்கிற நே சாரதா மில் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரொம்ப உதவியாக ஆதரவாக இருக்கு அவங்க குடும்பத்துக்கும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் உங்கள் பையன் வந்து இப்போ நல்லா விளையாட்றான் ஸோ இதுக்கு நீங்கள் விளையாட விட்டிங்கன்னா இவன் இன்னும் மேலே வருவான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து அந்த ஆ அந்த விளையாட்றவுங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து அவங்க மேலே கொண்டு போகறத்துக் கொண்டு போவாங்க ஸோ எங்கள் பகுதியில் வந்து இவங்க இந்த நிறுவனம் வந்து விளையாட்டுக்கு வந்து ரொம்ப சப்போட்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்